போன மாதம் நான் புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன் அந்த வாஷிங் மிஷின் வச்சி துணி துவைக்கிறதுக்காக வாங்கப்பட்ட மிஷின் அது வந்து மற்றவங்க வாங்கினப்ப என்ன சொன்னாங்க அந்த மிஷின்ல சரியாக இதாக ஆகாது துணி துவைச்சா அழுக்கு போகாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து வோடஃபோன் இது அந்த கம்பெனி பேரை மறந்துட்டேன் எல்ஜி கம்பெனியிலேர்ந்து அந்த வாஷிங் மிஷின் வாங்கினேன் அதில் துணிகளை துவைக்கும்போது பவுடர் லிக்குய்டு எது வேணுனாலும் ஊற்றி துவைக்கலாம் அந்த ரெண்டும் ஊற்றி துவைக்கும்போது துணிங்கல்லாம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா அழுக்கும் போகுது துணிங்க சீக்கிரமாகவும் குயிக்காகவும் துவைச்சு முடிச்சிடுது அதுவே வந்து பாதி காய வச்சி மீதியை எடுத்து நாங்கள் காய வைக்கிறா மாதிரி ஃபில்டரு பண்ணி அதுவே கொடுத்துடுது அதனால் எனக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது துணி மற்றவங்க சொல்லும்போது நான் அதை நம்பல ஆனால் நானாக அதை வாங்கி செஞ்சு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் நீங்களும் அதேபோல் வாஷிங்மிஷினை வாங்குங்க